ஹலோ வணக்கம் சார் க்ராண்டைன் மல்டி குசைன் ரெஸ்டாரண்ட்டுங்களா சார் ஓகேங்க சார் எனக்கு வந்து ஒரு ஆட்ரு பண்ணும் ஒரு ப்ளேட் பிரியாணி ஒரு மட்டன் கறி அதுக்கப்புறம் வந்து மட்டன் பிரியாணி ஒன்று வேணும் சார் எப்படி சார் ரேட்டு எப்படி சார் இருக்கும் ஆ ஓகேங்க சார் ஓகே சார் ஆ ஓகே சார் ஓகே சார் ம் ஓகே ஓகேங்க சார் சார் கொஞ்சம் அது கொஞ்சம் எது சார் உங்கள் இதில் வந்து உங்கள் ரெஸ்டாரெண்ட்டில எது நல்ல பெஸ்ட்டு நல்ல குவா எப்படி சொல்லுறதுன்னா டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஐட்டம் எதுன்னு சொல்ல முடியுமா உங்கள் கடைக்கு விரும்பி வந்து சாப்பிட வருவாங்கள்ல இந்தக் கடையில் வந்து இது நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாரி எது பெஸ்ட்டாக இருக்கும் உங்கள் கடையில் ஆ ஓகே

மட்டன் ம் ம் ஓகேங்க சார் ஓகேங்க சார் நம்ப வீட்டில எல்லாம் சின்ன பசங்க அந்த போ போன்லெஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா நல்லாருக்கும் போன் இல்லாமல் வந்து அதான் ஓகே ஓகேங்க சார் ஓகே சார் ம் ம் ஆ ஆ ஆ ஓகே ஓகே சார் சரி சார் எனக்கு வந்து மட்டன் ஃப்ரை கொஞ்சம் நல்லா வேணும் அது ஒரு கொஞ்சம் கொடுத்துருங்க இன்னோன்று வந்து சிக்கன் ர க்ரேவி மாரி அது ஒன்று ஒரு ப்ளேட் வந்து பிரியாணி மட்டன் பிரியாணி தொட்டுக்க ம்

எ எ எ எக்ஸ்ட்ரா எவ்வளோ சார் ஆ சார்ஜு நூறுரூபா ஓகே சார் ஓகே ஓகே சார் ஆ ஓகே ஓகே சார் சார் உங்கள் இதில் ஜீபே பேமெண்ட் பேமெண்ட் எப்படி சார் ஆன்லைன் பேமெண்ட் இருக்குங்களா சார்

ஆ ஓகே ஓகே சார் ஓகே சார் தேங்க் யூ சார் நான் வந்து உங்களுக்கு இப்போ பண்ணிடுறேன் சார் கொஞ்சம் நல்லா பண்ணிக்கொடுங்க சார் ஓகே தேங்க் யூ சார் தேங்க் யூ